எங்கள் எங்கள் மாவட்டத்தில் வந்து தைப்பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்கள் தைப்பொங்கல் அந்த காணும் பொங்கல் அன்றைக்கு வந்து எல்லா விதமான விளையாட்டு போட்டிகளும் வைப்பாங்க குழந்தைகள் வந்து அந்த போட்டியில கலந்துக்கிட்டு அவங்க திறமைகளை காட்டுற மாதிரி இருக்கும் அதில் வந்து முக்கியமாக விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் வந்து கபடி போட்டி அது வந்து கண்டிப்பாக வைப்பாங்க அந்த அது வந்து அது விளையாட்டுங்கும் போது வந்து எங்க மக் மக்க மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சி செய்கிற மாதிரி இருக்கும் மக் குழந்தை குழந்தைங்களோட திறமைகளையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது முடிஞ்ச உடனேயே அந்த குழந்தைங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்து ஊக்குவிப்பாங்கள் அந்த அது மாதிரி நிறையா திருவிழாக்கள் போதும் நாங்கள் நிறையா போட்டிகள் வைப்போம் திருவிழாக்கள் போது இந்த கபடி கபடி அந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் நடத்துவாங்கள் சிலம்பம் அந்த மாதிரி சுத்துகிறவங்க வந்து அந்த திருவிழாப்போது அந்த தேர் முன்னாடி சுற்றி வருவாங்கள் இன்னும் ஒரு மாதிரி ஒயிலாட்டம் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கள் எங்கள் எங்கள் கிராமத்து சைடு